வாழ்க்கைங்கிறதுப்பா நம்மளுக்கு எப்படி என்ன நினைக்கிறோன்னா நம்ம இந்த இந்த மாதிரி இருந்தாத்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிற மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலைப்பா டெய்லி சரி நம்ம இந்த இடத்துக்கு போகிறோம் நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் நம்மளுக்கு நல்லது நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கும் நம்ம ஒரு உதவி செய்யலாம்பா செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறிக்கலாம் நம்மளும் நல் நம்மனால் அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதை நம்ம செய்யலாம்பா அது மாரி நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுனால் நம்ம முன்னேறிக்கலாம் இந்த பிஸ்னஸ் பண்ணால் முன்னேறிக்கலாம் இல்லை அந்த பிஸ்னஸ் பண்ணால் முன்னேறலாங்கிறது நம்மளுக்கு ஒரு ஐடியா நம்ம பல இதையும் யோசித்து நம்ம வாழ்க்கையை நம்ம தீர்மானிக்கணும்பா இதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம இது பண்ணுனாக்கா நம்மளுக்கு இதாக ஆயிருமா அப்படிங்கிறது யோசித்து நல்ல தீர்மானமாக யோசித்து எந்த இதாக இருந்தாலும் நம்ம யோசித்து முன்னேறணும் நம் எடுத்தோம் கவுத்தோங்கிறது இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கைங்கிறது அப்படித்தான் வாழ்க்கையில் நம்மளுக்கு இது நடந்துச்சுன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்கும்மானு யோசனை பண்ணோனும் எது செஞ்சாலும் நம்மளுக்கு எது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னு முன்னேற முடியுமா அதையேத்தான் நம்ம செய்யணும்பா எல்லாத்துலியும் நம்ம தலையை விடக்கூடாது ஏன்னு கேட்டால் எல்லாத்துலியும் போய் நம் தல விட்டோம்னா நம்மளுக்கு அதில் லாஸ் ஆனாலும் முடிஞ்சிடும் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் அது மாரி அடுத்தவங்களுக்கும் ஒரு நல்லது பண்ணணும் நம்ம அப்போ தான் நம்ம வாழ்க்கையும் நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம வாழ்க்கையும் முன்னேறும்